ஆமாம் இதுக்கு வந்து நான் அனுபவிச்சுருக்கேன் நாங்கள் வழக்கறிஞர் வழக்கறிஞர் கிட்ட தான் நாங்கள் ஏமாந்துருக்கோம் எப்படின்னு பார்த்திங்கனா எங்களோட பரம்பரை சொத்து ஒன்று இருந்துது அந்த சொத்தை விக்குறப்போ அதில் அண்ணன் தம்பிங்க அக்கா தங்கச்சிங்களுக்கு பங்கு இருந்துது ஸோ அந்த பங்கு அவங்களுக்கு நாங்கள் சரிபாகமாக பிரிச்சு கொடுக்கணும் அப்படி பிரிச்சு கொடுக்குற டைம்மில் வந்து பார்த்திங்கனா இந்த வ நான் எங்க நாங்கள் ஏற்பாடு பண்ண வழக்கறிஞர் எங்களோட எதிர் எதிர இருக்கக்கூடிய இன்னொருத்தவங்க பேச்சை கேட்டுகிட்டு அவங்கள்கிட்ட கையாடல் அதாவது பணம் வாங்கிக்கிட்டு எங்களுக்கு தப்பான தீர்ப்பு வாங்கிக்கொடுத்தாரு எப்படின்னு பார்த்திங்கனா எங்களது வந்து க அண்ணன் தம்பிங்க நாங்கள் வந்து அண்ணன் சைடு தம்பி சைடு வந்து பார்த்திங்கனா முப்பத்தஞ்சாயிரம் நாற்பதாயிரம் பக்கமாக பணம் கொடுத்தாங்க பணம் கொடுத்து எக்ஸ்ட்ராவாக அதிகமாக இப்போ தொளாயிரத்து அறுபத்தி மூணு சதுர அடி ஆயிரத்து எண்பது சதுரடியில தொளாயிரத்து அறுபத்தி மூணு சதுர அடியும் தம்பிக்கு பேருக்கே மாற்றிக்குடுத்துட்டாங்க எங்களுக்கு வெறும் எரநூறு சதுர அடி பக்கமாக தான் கொடுத்தாங்க இது ஏன் என்னென்னு கேட்டதுக்கு ஆளுங்களை வச்சு எங்களை மிரட்னாங்க அண்ணன் சைடு வந்து அவ்ளோக்காக ஆள் பலம் இல்லாததுனால அந்த சொத்தை ஃபுல்லாகவே ஏமாற்றி தம்பிங்க வாங்கிக்கிட்டாங்க இதை போய் நாங்கள் காவல்துறையில் இல்லை எங்களுக்கு தெரிஞ்ச மேல் அதிகாரிங்களை வச்சு சிரமப்பட்டு தான் அங்கே சொத்தை சரிபாகமாக பிரிச்சு நாங்கள் கொடுத்தோம் இந்த மாதிரி உண்மை பேசக்கூடிய வழக்றிஞரே இந்த மாதிரி தப்பு பண்ணால் யார்கிட்ட போய் நம்ம கேட்க முடியும் அதே மாரி இப்போ இருக்கக்கூடிய காவல்துறையில் ஏன் தம்பி வந்து ட்ர ட்ரைவ் பண்ணிட்ருக்கப்போ ஒரு காவல்துறை அதிகாரி வந்துவிட்டு அவன் நார்மலாக தான் எப்பையும் ஓட்றமாதிரி தான் ஓட்டிகிட்டி வந்தான் வேணுன்னே அவனை நிறுத்திவிட்டு அவன்கிட்ட நூறுரூவா பணம் வாங்குனாங்க அது ஏன் எதுக்கு வாங்குனாங்கனு இப்போ வரைக்கும் தெரியாது அவங்க அதே மாதிரி தினமும் தினமும் அங்கே நின்று அவன்கிட்ட பணம் வாங்கிட்டு தான் இருக்காங்க டெய்லியும் அவ அதனாலயே அந்த வழி போகாமல் வேறு வழி சுற்றிக்கிட்டு போகறான் இந்த மாதிரி இருந்தால் எப்படி இருக்க முடியும் ஏன் காவல்துறை கூட இப்படி காசு வாங்கிட்டு இது பண்ணுறாங்கனு தெரியலை என்னோட ஃப்ரெண்டு என்னோட நண்பர்கள் நிறையா பேர் வந்து கார் ட்ரைவிங் பண்றப்போ இந்தமாதிரி போலீஸு ட்ராஃபிக் போலீஸ் நிற்பாங்க நின்று காசு கேட்குறாங்க கொடுக்குறோம் அதெலாம் யாருக்கிட்ட போய் சரியான ஆளுங்கள்கிட்ட சொல்லி அதுலருந்து வெளியே வர்றதுனே எங்களுக்கு தெரியலை ஏன்னா காவல்துறையினாவே நம்பளுக்கு ஒரு மைண்ட்செட்டு ஒரு மாதிரி அவங்க போய் அதில் சிக்கிவிட கூடாது அதில் சிக்கிவிட்டா வெளியே வரக்கூடாதுங்குற ஒரு மனபக்குவத்தில் தான் நாம இருக்கோம் அப்புறம் எப்படி நம்ம போய் அவங்கள்கிட்ட போய் கேள்வி எழுப்ப முடியும் நாம ஒருத்தங்க கேள்வி கேட்குறதுனால மட்டும் மொத்த காவல்துறையும் மாறிவிட போகறாங்களா ஸோ அதனால அதை அப்படியே அது அப்படியே போயிட்டுருக்கு நாங்கள் ஊழல் இன்னும் இந்த ஊழல் சமூகம் எப்போ நல்ல சமூகமாக மாறும்னு தெரியல